என்னுடைய மிகப்பெரிய பலமாக நினைக்குறது என்னோடய திறமையும் தன்னம்பிக்கையுந்தான் ஏன்னா என்னோடைய திறமை நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட திறமை மாறுபடும் என்னோடய திறமைய வெச்சு எனக்கு என்ன திறம இருக்குன்றத வெச்சு நான் என்னுடய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அடுத்தது என்ன பண்ணனுன்றதுக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துல என்னை நான் எப்படி மேம்படுத்திக்கணுன்றதுக்கும் என்னோடய திறம தான் என்னோடய மிகப்பெரிய பலமாக இருந்துருக்குது அதே மாதிரி என்னோடைய தன்னம்பிக்கை எனக்கு தெரிஞ்ச விஷயமும் தெரியாத விஷயங்கள்ல எனக் என்னால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படினு யோசிக்க வைக்கறதும் என்னோடைய நம்பிக்கை தான் தெரிஞ்ச விஷயங்கள ரொம்ப பேர்ஃபெக்ட்டாக பண்றதுக்கும் சரியாக செய்கிறதுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னோடைய தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை அப்படின்றது வெற்றியை மட்டுமே நோக்கியது மட்டும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கன்றது நம்மளோடைய தோல்விகளை வந்து ஓவர்கம் பண்ணி வரதுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வரதுக்கும் நம்பளுக்கு தன்னம்பிக்கை தான் தேவை இப்போ நான் வந்து வெற்றியை நோக்கிய என்னோடைய தன்னம்பிக்கை இருக்க ப பயன்படுத்திக்கிறத விட தோல்வியை வந்து சே தோல்வியிலேருந்து வெளியே வரதுக்கும் என்னோடய அடு தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கும் என்னோடய கஷ்டமான சூழ்நிலைகளை நான் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கும் என்னோடய தன்னம்பிக்கையை தான் வந்து எனக்கு பல நேரங்களில் உறுதுணையாக இருந்துருக்குது என்னோடய பலமாகவும் என்னோடைய தன்னம்பிக்கையாக தான் நான் பார்க்கறேன் அதே மாதிரி தான் என்னோடய திறமையும் கூட திறமையின்றது ஒருத்தருக்கொருத்தர் நா மாறுபடும் அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு தொழில் மாறுபடும் என்னோடைய திறமையை வச்சி எனக்கென்ன திறம இருக்கோ அதை வச்சி என்னோடைய தொழிலில் நான் எப்படி மேம்படணும் என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி முன்னேற்றம் பண்ணணும் என்னோடைய திறமையை நான் இன்னும் எப்படிலா வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்றதுல வந்து என்னோடைய கவனம்ருக்கும் இதெல்லாம் என்னோடைய பலம் பலவீனம் எது அப்படினா என்னோடைய குடும்பமும் குடும்பம் வந்து எனக்கு மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா அவங்களுக்கு எதாச்சு ஒன்று ஆச்சுனால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அதே மாதிரி யாருமேலையாவது எதாவது ஒரு நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படினா அது எதோ ஒரு இடத்துல உடையும்பொழுது அது வந்து மனதுக்கும் சரி நம்மளோடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு த தவறான ஒரு இது கற்பனையை வந்து அந்த விஷயம் வந்து உருவாக்கிடும் அதனால யாருக்கிட்டயாது நம்பிக்கை வச்சி அது உடையும்பொழுது அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தும் அது மற்றவங்ககிட்டேயும் வந்து அதை நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு திங்க்கிங்கை வந்து கொண்டுட்டு வந்துடும் அது வந்து நிறைய நேரங்களில் நல்லது கிடையாது ஏன்னா நமக்கு வந்து நம்மளோடைய நம்பிக்கையை இது பண்ணுற உடைக்கற மனுஷங்க ஒருத்தங்களா இருப்பாங்க ஆனால் நம்ம அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு போய் எல்லார்மேலேயும் செலுத்துவது வந்து சரி கிடையாது அது வந்து என்னோடய மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது அதே மாதிரி வந்து நான் அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்குறதுக்கு சரி ரொம்ப அதிகமாக தயக்கப்படுவேன் அது வந்து அது என்னோடய மிகப்பெரிய பலவீனம் அது நம்ம அடுத்தவங்கள்ட உதவி கேட்குமோது அவங்கள அவங்களுக்கு நம்ம தொந்தரவுமா தொந்தரவாக இருப்போமோ அவங்க வந்து நம்மளை வந்து தொந்தரவா நினச்சிடுவாங்களோ அப்படின்ற வந்து திங்க்கிங் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆனால் நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம வாயை திறந்து கேட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம தயக்கப்பட்டு நின்னுகிட்டே இருந்தோனால் நம்மளுக்கு அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அது அது வந்து எனக்கு இருக்க மிகப்பெரிய பலவீனம்